நான் கடைசியாக படித்த புத்தகம் வீரப் பாண்டிய கட்டபொம்மன் கதை அதில் பார்த்தீங்க அப்படின்னா அவரு இப்போதும் அந்தப் பாஞ்சாலங்குறிச்சில அந்த இப்போ இவங்க நம்ம இப்போது புதுசாக கட்டின மாளிகை தான் இருக்குது பட் ஆனால் அந்த இடம் எப்படி சூஸ் பண்ணார் வீர பாண்டிய கட்டபொம்மன் அப்படின்றத வந்து அங்கே கைடு ஒருத்தரு சொன்னார் என்னென்னா நரி ஒரு முயலை வேட்டையாடுகிறதுக்கு துரத்தி போய்ட்டு இருந்துச்சு பட் ஆனால் அந்த இடத்துல கரெக்டா வரும்போது அந்த முயல் நரியை நின்று பயங்காட்டுச்சு திரும்ப தாக்குகிறதுக்கு முற்பட்ட இடந்தான் அந்த இப்போது இருக்கிற வீர பாண்டிய கட்டபொம்மன் கட்டின அந்த மாளிகையோடய இடம் ஸோ அதனால் வீரம் வெளைஞ்ச மண் அப்படின்னு சொல்வாங்க அந்த இடத்த ஸோ இந்தக் கதையை கேட்டு முழுசாக கதையை கேட்டதுக்கப்புறம் என்னை பெருசாக பாதித்தது ஏன் பாதித்தது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வீரனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவரோடய தம்பி ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிலேயன் ஒருத்தன் அப்படின்ற ஒரு ஒரு புதுசாக ஒருத்தங்க உள்ளே வந்து ஆக்குபை பண்றாங்க ஆக்குபை பண்ணுறது பிடிக்காம இவங்க எதிர்த்துப் பேசுகிறாங்க எதிர்த்து நடந்துக்கிறாங்க வரி கட்ட முடியாதுன்னு பேசுகிறாங்க இவங்கள இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த நம்மள அடித்து சாகடிக்கிறாங்க வெளியிலருந்து வந்து ஆங்கிலேயர்கள் இது இது இந்தக் கதையைக் கேட்டப்போ எனக்குப் பெருசாக பாதித்தது என்ன அப்படின்னா வலிமை இருக்கிறவங்க வலிமை இல்லாதவனை தாக்குவதும் ஸோ ஒருத்தனால் முடியும்ன்றதுக்காக இன்னொருத்தன அழிக்கிறது தான் உலகத்திலேயே மிகக் கொடுமையான ஒரு விசயம்னு நான் நினைக்கிறேன்